தமிழ்நாட்டில் கலை மற்றும் கைவினை கூட்டுறவுகள் பார்த்தீங்கனாக்க தொழில் பயிற்சி மையங்கள் வந்து அதிகமாக வந்து அங்கங்கே சின்ன சின்ன ஃபேக்டரிகள் மூலயமா வந்து மாணவர்களுக்கும் சரி படிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்புறம் தொ வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கும் வந்து தொழில் பயிற்சிகள் வந்து அதிகமாக கொடுக்கப்படுகிறது அவை யாவைனன்னு பார்த்தீங்கனாக்க இந்த டைலரிங் மிஷின் இதன் மூலயமா வந்து எம்ராய்டிங் அதுக்கப்புறம் ஆர்ட் சின்ன சின்ன கைவினைப்பொருட்கள் அப்புறம் இந்த மண் பாத்திரங்கள் செய்யுறது அந்தமாதிரியான தொழில்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்க இந்த கூடை பின்னுதல் அதுக்கப்புறம் வந்து சன்னல் நெய்தல் இந்தமாதிரியான சின்ன சின்ன தொழில் த ப பயிற்சி வந்து கொடுக்கப்படுகிறது இதனால வந்து படு படிக்காத பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கனாக்க கொஞ்சம் குறைவாக படிப்புலருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பயிற்சி மூலயமா வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து தேவையான வருமானத்தை வந்து ஈட்டு கொடுக்குற வகையில் வந்து நம்ப சமூகம் வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு